ஆம் எங்கள் ஊரில் வந்து மின்சாரம் நம்பி இருக்கி நம்ம நம்பி தான் இருக்கிறோம் ஏன் அப்படின்னா வந்து காலையில் எழுந்துரிச்சவொடனே வந்து நமக்கு தேவைப்படுவது வந்து கரெண்ட் கரெண்ட் இல்லை அப்படின்னா வந்து நம்ம வாழ்வாதாரமே வந்து முடங்கி போயிடும் அப்படி மின்வெட்டி ஏற்பட்டுச்சு கரெண்ட் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் ஒரு தண்ணிக்கு எல்லாத்துக்குமே வந்து கஷ்டப்படுவோம் அப்புறம் வந்து அந்த வெளிச்சத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அந்த காலத்துலலாம் வந்து இருட்டில் தான் வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டிருந்தாங்க இருட்டில் தான் வந்து சமைச்சி சாப்புடுறதுமே எல்லாமே அது தான் பண்ணிக்கிட்டிருந்தாங்க ஆனால் இங்கே வந்து நம்ம அந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி இல்லை எல்லா இடத்துலையும் வந்து மின்சாரம் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்த ஆரம்பித்துட்டாங்க ஸோ மின்வெட்டு மின்வெட்டிட்டு அப்படின்னா வந்து அப்போது வந்து நமக்கு வந்து சூரிய ஒளி இந்த மாதிரியானது தான் வந்து வெளிச்சம் வந்து நம்ம தேவைப்படுது அப்புறம் வந்து நம்ம இங்கே இன்வெட்டர்கள் வந்து இங்கே வந்து பயன்படுது இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் வந்து இன்வெட்டர் வந்து பயன்படுத்துகிறாங்க ஒரு கரெண்ட்டு போயிட்டு அப்படின்னாலுமே வந்து நம்ம வந்து இன்வெட்டர் பயன்படுத்தி தான் வந்து ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறோம் வாழ்வாதாரத்தை நம்பி தான் இருக்கோம் நாங்கள் வந்து மின்சாரத்தை வந்து நம்பி தான் இருக்கோம் ஒரு மின்சாரம் இல்லைனாலும் வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் இப்போ நம்ம ஃபோன் பேசுகிறோம் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து மொபைல் தேவை மொபைலுக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து சார்ஜ் தேவை சார்ஜுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் கரெண்ட்டு தான் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால வந்து ரொம்ப வந்து தேவைப்பட்றது வந்து நமக்கு மின்சாரம் தான் தேவைப்படுது மின்வெட்டு இல்லாமல் வந்து நம்ம வந்து அனைத்து ஊருகள்லேயும் வந்து ஊருகளிலும் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஒரு கரெண்ட்டு இஷ்யூ ஏற்பட்டாலோ ஒரு கரெண்ட்டு பாதிப்பு ஏற்பட்டாலுமே வந்து அது நம்ம வந்து சேஃப்டியாக வந்து கையாளணும் உடனே வந்து மின்வாரியத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அதுக்கான ரீசனை வந்து நம்ம வந்து சொல்லிடணும் அப்புறம் வந்து இன்வெட்டர்கள் ஜென்ரேட்டர் வந்து உடனே வந்து நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது ஏன்னால் இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் வந்து ஜென்ரேட்டர் வந்து பயன்படுத்துகிறது வந்து ரொம்ப தப்பு ஏன்னால் அதனால் வந்து சிட்டுக்குருவிகள்லாம் வந்து ரொம்ப அழிஞ்சு போகுது சிட்டுக்குருவி அழிஞ்சதுனால வந்து இயற்கை வந்து ரொம்ப மாசுபடுது மாசுபட்டதுனால வந்து என்ன செய்றாங்கன்னால் அவங்க வந்து நம்ம செயற்கையை நம்பி இருக்கிற மாதிரி ஆகிடுது ஒரு ஃபுட்டுக்காக இருந்தாலுமே சரி எல்லாத்துக்குமே நம்ம செயற்கையாக ஆகிற மாதிரி ஆகிடுது ஸோ நம்ம மின்சாரம் வந்து யூஸ் பண்ணலாம் அதுக்குன்னு வந்து நம்ம தேவைக்கு அதிகமாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் இந்த கருத்தோடய முடிவாக இருக்கும் எல்லோரும் வந்து மின்சாரத்தை வந்து குறைவாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த மக்களோடய ஆசைகள்